ஆ சொல்லுங்கள்

பண்ணிடலாம் சார் ஆ மற்றவங்களுக்குனா நார்மலாக ஒரு யூனிஃபார்முக்கு முந்நூறுபா வாங்குவேன் நீங்கள் பல்க்காக ஆடர் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு வேறு சொல்கிறீங்க ஸோ ஒரு இறநூத்தம்பது ரூவா வாங்கிக்கலாம் ஆ ஆனால் இறநூறு பேருக்கு சொல்கிறீங்க இருபது நாளில் முடியாது ஒரு இருபத்தஞ்சு நாளில் முடித்து கொடுத்துர்றனே சார் பெஸ்ட்டாக பண்ணிடலாம்

ஆனால் எங்களுக்கும் வேறு ஆர்டர்லாம் வந்திருக்கு வேறு வேறு ஸ்கூலில் இருந்து நான் அதையும் முடிக்கணும்ல நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுக்குறீங்க நீங்களும் புரியுது இருந்தாலும் நான் அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணணும் நான் உங்களுக்கு முடித்து கொடுத்துர்றேன் கம்மியாகவும் பண்ணி கொடுக்குறேன் சீக்கிரமாகவும் பண்ணி கொடுத்துர்றேன்